தர்மபுரி மாவட்டத்தில் வந்து முக்கியமாக வந்து வேர்க்கடல தேங்காய் தக்காளி முக்கியமாக வந்து தக்காளி அப்புறம் அனைத்து காய்கறிகளும் பயிரிடுவாங்க அப்புறம் நெல்லு இன்னும் காய் வகைகள் சொல்லணுன்னா அப்புறம் முருங்கக்காய் மாங்காய்க்கு வந்து பேமஸ் வந்து தர்மபுரி மாவட்டம் இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குது மாந்தோப்பு ஆனால் வந்து மா அந்த அளவுக்கு இங்கே இல்லை அதே போல் வந்து இங்கே தக்காளி அதிகமாக பயிரிடுவாங்க அதே மாதிரி மேட்டு வெள்ளாமன்னு பார்த்தா உ உளுத்தம் பருப்பு எள்ளு கொள்ளு இந்த பயிருங்கள் எல்லாம் தான் பயிரிடுவாங்க இது தர்மபுரி மாவட்டத்துக்கு முக்கியமானது அதிக பயிரிடுதல்னு பார்த்தா வேர் கடல போடுவாங்க நிலம் சும்மா இருக்கக் கூடாதுன்ட்டு